இங்கே டி என் பாளையம் ஃபாரஸ்ட் இருக்குங்க வரக்கல் மலைனு மேப்பில் இருக்குது வேதபாற எக்கறை அப்படினு ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது அதுக்கு நாங்கள்லாம் இந்த மூங்கில் முதல்ல எடுக்கிறதுக்கு விறகு எடுக்கிறதுக்கு தேன் எடுக்கிறதுக்கு சீமாரு எடுக்கிறக்கெல்லாம் போவோங்க அங்கே வந்து பரண் மேலே மரத்துமேல் பரண் போடுவோம் பந்தல் மாதிரி போட்டு மேலே படுத்துக்குவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம் காற்று அதோடைய காற்று படும்போதே உடம்புளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க அங்கே போய் நான் தங்குறதுக்கு வாரக்கணக்கிலருந்துக்கலானு ஆசையாக இருக்குங்க யானைகள் சிறுத்தை இது மந்தி இதெல்லாம் நிறையா மிருகங்கள் இருக்குங்க பார்க்கறக்கு நல்லாருக்கும் அதுவிட்டா சாலவாடி அந்த சைடு வந்து விவசாயமெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படியே அந்த ஏரியாவிலயே இருக்கிற அழகுகள் எல்லாம் அப்படியே இயற்கை காட்சிகள் நிறையா இருக்குது அதை பார்த்துக்குவோம் பார்த்துட்டு அப்படியே ஆசனூரு டேம் அப்புறம் அதுவிட்டாக்க தென்மராட்டா பவானிசாகர்லேருந்து உள்ளே போனிங்கன்னா அப்போது அன்றைய காலத்தில் திப்பு சுல்தான் சொல்லி ஒரு பாலம் கட்டிருப்பாங்க அங்கே வந்து கடா கொண்டு போயி சாப்பிட்டு கருமன்ராயன் சொல்லி ஒரு கோயில் இருக்குது அந்த ஏரியாவில் எல்லாம் ஃபாரஸ்ட்களில் சுற்றி ரவுண்ட் அடிக்கிறதுக்கு நிறையப் பேரு அங்கே போவாங்க அங்கே நல்லா இருக்குங்க அந்த ஏரியா அதவிட்டா ஊட்டி அப்போ வந்து இந்த வெயில் காலங்கும்போது மே மாதம் அப்படிங்கும்போது குழந்தைகளை எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அந்த மலர்கள் இருக்கிற இடங்கள் அந்த குளிர்ச்சி அப்படி சுற்றிப் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு ஒரு மூளை வளர்ச்சிக்கான ஒரு ஊக்கத் ஊக்கம் கொடுக்கற மாதிரி சுற்றுப் பிரயாணங்கள் இடம் அமைகிறதான இடம் ஊட்டி அதேமாதிரி மா மகாபலிபுரம் போனோங்கனா அந்த காலத்துடைய சிற்பங்கள் இன்னிக்கெல்லாம் நாம் அதை நினச்சே பார்க்க முடியாது இன்னிக்கு நாம் ப்ளாஸ்டிக்கில் செய்கிறோங்க அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அது நீங்கள் அந்த காலத்துடைய சிற்பங்களுக்கு அடக்கந்தான் நீங்கள் எல்லாம் எதை எடுத்தாலுமே நீங்கள் அன்றைய காலம் மனிதனுடைய அறிவு நம்மளுக்கு இன்னும் எட்டுலையுன்தான் சொல்லு சொல்லுவங்க ஏன்னா அது எதை எடுத்தாலுமே பிற்காலத்தில் வரும் சந்ததிகளுக்கு உதவியாகிற மாதிரி ஒவ்வொரு கருத்து ஒவ்வொரு திருவிழா ஒவ்வொரு சுற்றுப் பிரயாணம் சுற்றுப் பிரயாணம் வந்து வருஷம் ஒரு முறை குழந்தைகள எதோ ஒரு பக்கம் ஒன்று ஊட்டி இல்லை கொடைக்கானல் இல்லை மா மா மகாபலிபுரம் இந்த இடங்கள் எல்லாம் அதை விட்டா தஞ்சை பெரிய கோயில் சிற்பங்கள் கலா கலையை ரசிக்கணும்னா இதுமாதிரி இடங்களுக்கு எல்லாம் போ போலாங்க